இந்த மாடி தோட்டத்தில் பயிர் வைக்கிறது பெரிய விஷயோலாம் இல்லைங்க நம்ம எதோ வெளியே போகிறோன்னு சொன்னால் கூட இன்றைக்கி தண்ணி ஊற்றுனம்னா அது ஒரு வாரம் தண்ணி தாங்கும் அது பெருசாக வந்து தண்ணி அதிகம் தேவைப்படாது இந்த இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வெளியே போன்னன்னா கூட இன்றைக்கி ஊற்றிட்டு போனால் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் வெயில் நாளில் கூட தாங்கும் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா பசங்கள் கூட கொண்டு போய் ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றுனானா ஒரு செடிக்கு செடிக்கு ஒரு இருபது டப்பா ஒரு செடிக்கு ரெண்டு டப்பா அப்படி ஊற்றுனா கூட அது அப்படியே தாங்கும் அது வந்து பெரிய பாதுகாப்பாக கூடயே இருக்கணுன்னு அவசியலாம் இல்லை இது மாடி தோட்டம் தான் நம்ம குடில் அமைச்சிருந்தாலும் அந்த பூச்சிகளும் சரியாக வராது ஆனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நாம்மளே செய்யலாம் அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களே கூட கொண்டு தண்ணி ஊற்றுவாங்க சும்மா வாக் போகிற மாதிரி அப்பிடியே எதா குளிக்கிறா மாரி இது பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் நீங்கள் இந்த வெளியே போகிறோம் அப்படி போகணுன்னு சொல்லி நிறுத்தாமல் இது யார் வேணுணாலும் பண்ணலாம் முதல்ல கொஞ்சம் அந்த வாலிலாம் வச்சி கன்னை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இப்போ நாட்டு ரகமா வாங்கிட்டு வந்து நட்டுவிட்டுணும் பராமரித்து ஈஸி தான் அதுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் இங்கேயே உட்காந்து இருக்கணுனு அவசியம் இல்லை அது சிறப்பாக பண்ணா நல்லது தான்